இங்கே இப்போ உங்கள் பகுதியில் செய்யப்படும் குறிப்பிட்ட பின்னல் தையல் முறைகள் பற்றியோ அல்லது தனித்துவமான நுட்பங்கள் பற்றியோ எங்களிடம் சொல்லுங்கள் நீங்கள் ஏதேனும் ஒரு பாரம்பரிய உடையை உருவாக்க முயற்சி செய்கிறி செய்து பார்த்திருக்கிறீர்களா ஆமாங்க இப்போ வந்து எங்கே பாரு இப்போ வந்து ஒரு கல்யாணம்னா எல்லோரும் அந்து நார்மலா முன்னாடிலாம் வந்து ப்ளவுஸ் தச்சி போடுவாங்க பட் இப்போ எப்படினா எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷன்னா ஆரி ப்ளவுஸ்னு சொல்கிறாங்க ஆரி ப்ளவுஸ்னா ஒன்றும் இல்லை இந்த மணி அந்த அழகான இதெல்லாம் வச்சு நம்ம ஒட்டி நம்ம அதை வந்து பண்ணணும் ஸோ இதெல்லாமே பண்ணுறாங்க ஸோ அதுக்கின்னே நிறைய க சின்ன சின்ன சொல்லி கொடுக்கிற இடோம் அப்புறம் சர்வீஸ் மாதிரி கூட நிறைய பெண்கள் வந்து பண்ணுறாங்க அவங்க கற்றுக்கிட்டத மற்ற பெண்களுக்கும் பண்ணிட்ட ஒரு ப்ளவுஸ்க்கே ஆயிர ரூபாய் இரண்டாயிர ரூபாய் அந்த மாதிரி நம்ம ஆனால் அது என்னெனா பொறுமையாக பண்ணணும் நம்ம உட்காந்து பொறுமையாக பண்ணணும் ஸோ இது வந்து ஆரி வொர்க்னு சொல்கிறாங்க நம்ம ஆரி ஒர்க் ஸோ அதை வந்து நம்ம பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து வேறென்ன அது என்ன இப்போ வந்து முன்னாடிலாம் ரொம்ப வெயிட்டான சேரீலாம் கட்டுவாங்க ஸோ அதை இப்போ இது பண்ணிட்டு டைலர்ஸ் இப்போ தையல்காரங்கலாம் வந்து அந்த பழைய புடவைய புதுப்பிச்சி அழகா குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ராக் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க ஸோ அதுவுமே ரெம்ப நல்லா இருக்குது நான் பார்த்தா வரைக்குமே நிறைய ஃபங்க்ஷன்ஸ்ல அம்மாவும் பொண்ணுமே ஒரே மாதிரி ஃப்ராக் போடுறது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது அதெல்லாம் வந்து மறுபடியும் நம்ம ஒரு துணி கிழிஞ்சி போயிடுச்சோ இல்லை ரொம்ப நஞ்ச்சி போயிடுச்சோ அதை தூக்கி போடாமல் அந்த கு துணியை மறுபடியும் நம்ம தோய்ச்சி அதை அழகா ஒரு ஃப்ராக் மாதிரியோ இல்லை ஒரு கொழந்தைங்களுக்கு சின்ன சின்ன ஆடைகள் மாதிரியோ நம்ம தச்சு பண்ணுறது நிறைய இடத்துல இப்போ பண்ணுறாங்க நானுமே கண்கூட நிறைய இடத்துல பார்க்குறேன் வீட்டில் கூட அந்த மாதிரி பெண்கள் அந்த மாதிரி துணியை வச்சு அழகா ஃப்ராக்லாம் தச்சு எல்லாமே போடுறாங்க ரொம்பவும் நல்லா இருக்குது பார்க்கிறதுக்கே